ஆரோக்கியா க்ளீனிக் தானே மேம் ஆ என் பேரு இந்திராணி மேடம் ஒரு டூ டேஸ்ஸாக கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாம ஃபீவராக வேறு இருக்குது பிபி சுகர்ரு இருக்கறதால அதுக்கான டேப்லெட் எடுத்துக்கிறதால மெடிசின் எப்படி எடுத்துக்குலாம் என்னன்னு உங்களை கேட்குலான் தான் மேடம் கால் பண்ண ஆ ஆ வந்துருக்கேன் மேடம் வந்துருக்கேன் போன மாதம் மாதம் மாதம் செக்அப்க்கு வருவேன் மேடம் ம் இந்திராணி ம் ம்ம் ரெண்டு நாளாக இருக்குது மேம்

இல்லை மேடம் செக் பண்ணல கையில் டேப்லெட்ஸ் இருந்ததால் அதே போட்டுப் பார்த்தேன் பட் அதுக்கும் கண்ட்ரோல் ஆகலை மேடம் அதனால் தான் கேட்குலாமேன்ட்டு கால் பண்ண மேம் இல்லை மேடம் அழைச்சிட்டு வரதுக்கு யாரும் இல்லை அதனால் தான் மேடம் வர முடியல சரி அதுதான் உங்கள்கிட்ட ஃபோன்லேயே கன்சல் பண்ணிவிட்டு வரலான்னு ஆ செக் பண்ணுணேன் மேடம் ஒன் நாட் ஒன் இருக்குது ஆ எத்தனை மணிக்கு மேடம் வரணும்

ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் இப்பதைக்கி ஏதாவுது ஆ சரி மேடம் ஆ சரிங்க மேடம் நான் நாளைக்கு வந்துடறேன் மேடம் இப்போ வரதுக்கு முன்னாடி டோக்கன் போடணுமா இல்லை இப்போ இப்போயே போட்டுக்கலாமா மேடம் டோக்கன் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் வரும்போது ஏதாவுது பிளட் டெஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாது எடுத்துகிட்டு வரணுமா மேடம் சொன்னீங்கன்னா வ வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவோம் ம் ஓகே மேடம் ஆ சரி மேடம் இல்லை இப்போ இன்னைக்கி நாளைக்கு வர வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் இதாகதான் இருக்கும் மேடம் ஏதாவது பிரிஸ்க்கிரிப்ஷன் மாதிரி ஏதாவது எழுதி அனுப்ப முடியுமா மேடம் நான் அந்தந்த டேப்லெட்ஸ் மட்டும் வாங்கிவிட்டு நைட்டு போட்டுக்கிறதுக்கு ஆ ஆமாமா ஆ ஓகே மேடம் நான் காலைல வந்துடறேன் மேடம் ஆ கண்டிப்பாக வந்துடறேன் மேடம் ம் தேங்க் யூ